எங்கள் வீட்டில் சத்தான சாப்பாடு தான் சாப்பிட்றோம் வந்து காய்கறிகளில் எடுத்துக்கிட்டோம்னா நூல்கோல் அடிக்கடி சேத்துக்கிறது சுகர் வராதாம் அதுக்காக கேரட்டு பீட்ருட்டு வாழைப்பூ வாழைத்தண்டு கிராமமாக இருக்கிறதுனால வீட்லேயே அதெல்லாம் கிடைக்கிது எளிமையாக வீட்லேயே தோட்டத்துலேயே கிடைக்கிது சுண்டக்காய் வீட்லேயே இருக்கு அது மாதிரி எல்லாம் அடிக்கடி சாப்பிட்றது தான் வந்து முருங்கைக் கீரை முருங்கைக் மரமும் இருக்கு முருங்கை கீரை அகத்திக் கீரை பொன்னாங்கண்ணிக் கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு கீட்டு தணியும் அப்படினு அதையும் அடிக்கடி வாங்கி உபயோகப்படுத்துறது தான் சிறுதானியம் பொருள்லாம் வந்து கேழ்வரகு கம்பு தெனை எல்லாம் வாங்கி அரைச்சி கஞ்சி அடிக்கடி கஞ்சி வச்சுக் குடிப்போம் பூண்டு மிளகு இது நல்லா நிறையா சேர்த்து சாப்பிட்றது ரசம் வச்சு வந்து இப்பயும் வந்து கொல்லையிலேயே எல்லாம் காய்கறிகள் எல்லாம் எல்லா காய்கறியும் கிடைக்கும் அதையும் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றோம் வந்து அரிசி ஒரு வேளை தான் ரெண்டு வேளையும் வந்து சிறுதானியம் சாப்பாடு தான் சாப்பிட்றோம் ஹெல்த்தாக சாப்பிட்றதுக்காக மற்றபடி முருங்கைக் கீரை தான் அதிகம் சத்து இரும்பு சத்து அதை வாரத்தில் வாரம் வாரமும் அதிகமாக சேர்த்து சாப்பிடுவோம் ஆமாம் ம் வந்து எல்லோருமே நாங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிட்றோம் அடிக்கடி செஞ்ச சாப்பாட்டையே செஞ்ச காய்கறிகளையே சாப்பிட்றது தான் ஆமாம் ம் நல்ல ஹெல்த்தாக சாப்பிட்டா நல்லா நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் உண்ணும் உணவே மருந்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை நல்ல நல்ல முறையில சாப்பிட்டோம்னா நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கலாம் அடிக்கடி வைத்திய செலவு பண்ணாமல் இருந்துக்கலாம் ம்